இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் இப்போ இன்டர்நெட் உலகமாக ஆயிடுச்சு யூடியூப்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறாங்க அதில் நிறைய ஆக்டிங் பண்ணி அதில் ஒரு பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு ஆர்வமாக மக்கள் வந்து அதில் இளைஞர்கள் ஈடுபடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் பண்ணணும் ஒரு டிசைன் பண்ணணும் எதாவது ட்ரை பண்ணி அதை யூடியூப்பில வெளியிட்டால் அது மூலமாக காசு வந்து சம்பாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வம் காட்டுறாங்க இளைஞர்கள் வந்து இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு பெருசாக சாதிக்கணும் அதில் வண்டி பைக் ரைடு போகணும் இல்லை ஒரு சுற்றுலாப் பயணிகளை அது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்த்து வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆர்வம் காட்டுறாங்க எப்போதுமே மக்கள நோக்கி ஒரு இன்ட்ரஸ்டாகவும் பண்ணிட்டுருக்காங்க அதே சமயம் ஒரு நகைச்சுவை நடிகர் ஆகணும் ஒரு காமெடி ஆக்டர்ஸ்ஸு அந்த மாதிரி எதோ ஒரு புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க இளைஞர்கள் வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமாக சொல்லப் போனால் இன்டர்நேஷனல் உலகத்தில் நம்ம இதைப் பண்ணுணா நல்லா இருக்கும் அதைப் பண்ணுணா நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுறாங்க பைக் ரைடு போகலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இத மக்களுக்கு வந்து புதுசாக ட்ரை பண்ணி காமிக்கலாம் அப்படின்றாங்க த ஒரு சந்தோசம் நிம்மதி நம்ம ஜாலியாக இருக்கணும் பைக்கில போனால் நல்லா இருக்கும் பசங்களோட சுற்றுனா நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே தேடுறாங்க ஒரு புதுசு புதுசாக ஒரு சிலர் வந்து நல்லா வேலைக்குப் போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு சில பசங்க வந்து நம்ம ஜாலியாக இருக்கணும் பைக்கில போகணும் விளையாடணும் சுற்றணும் இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்காங்க நகைச்சுவையாக நடி நகைச்சுவையாக பேசணும் நம்ம இது இப்போ புல்லாங்குழல் வாசிக்கிறது மற்ற மாதிரியும் டான்ஸ் ஆடுறது மக்களை வந்து கவர் பண்ணுறது அந்த மாதிரி பலப்பல ட்ரெஸ்ஸு டிசைன்ஸில் வந்து யோசிக்கிறாங்க அதாவது புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கணும் க்ரியேட்டிங் பண்ணணும் ஆக்டிங் பண்ணணும் டெங் ட்ராயிங் பண்ணணும் ஜம் இது ஜிம்முக்குப் போகறது இல்லை வந்து ஒரு ஒரு அழகான ப்ளேஸ்மெண்ட் உருவாக்கிறது அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் நிறைய பண்ணுறாங்க இதைப் பண்ணுணா நல்லாருக்கும் அதைப் பண்ணுணா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி ரொம்பவே இளைஞர்கள் பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு ஆர்வமாகவே தான் இருப்பாங்க நாலு பேர் ஒரு க்ரூப்பாக சேர்ந்துக்கிட்டு பைக் ரைடிங் போகறது அதை ஒரு ஆர்வமாக எடுத்துப் பண்ணுறது இந்த மா இப்போ அம்மா அப்பாக்கூட சேர்ந்திருந்தா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை திங்க் பண்ண மாட்டங்கறாங்க நம்ம அது சந்தோஷம் முக்கியமாக நம்ம தனிமையாக இருக்கிறமா நம்ம ஜாலியாக இருக்கிறமா அது மாரியும் பண்ணிட்ருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவும் இந்த இன்டர்நெட் உலகத்தில் நம்ம எதையாவது சாதிக்கலாம் எதையாவது பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சங்கூட தோண மாட்டேங்கிது ஒரு சில பசங்க ஆர்வமாக எடுத்துப் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் இதில் நம்ம பண்ணலாம் இதை டிசைன் பண்ணால் இந்த கம்ப்யூட்டரை முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கிற பசங்க செய்யறாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம நமக்கென்ன என்ன இன்ட்ரஸ்ட்டோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இதை இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கலந் கற்றுக்கிட்டா நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க மாட்டங்கறாங்க கன்டண்ட் ட்ரே க கன்டெண்ட் வந்து ஒன் கொண்டு போனால் இது நல்லாருக்கும் இந்த கன்டெண்ட்டு வச்சால் அது நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி பெருசாக திங்க் பண்ணி யோசிச்சிப் பண்ணுறவங்களும் இருக்காங்க யூடியூப் சேனல் தான் இப்போ எதை எடுத்தாலும் யூடியூப் யூடியூப்னு சொல்லிவிட்டு அவங்க எதாவது ஒரு ஆக்டிங் பண்ண வேண்டியது அதை புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டியது அதில் வந்து யூடியூப்பில போட்டு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு அது மூலமாக நமக்கு வருமானம் வருதா இது மூலம் என்ன க பண்ணா நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க போட்டோகிராஃபி பண்ணுறாங்க இப்போ சில பசங்கல்லாம் ஆர்வமாக வந்து பசங்கன்னு இல்லை பொதுவாக ஆர்வமாக இந்த போட்டோகிராஃபி பண்ணால் அது நல்லாருக்கும் ஒரு டிசைன் பண்ணால் நல்லாருக்கும் இதை வந்து மக்களை வந்து இந்த மாதிரி ஃபோ ஃபோட்டோகிராஃப் வச்சா இந்த டிசைனில் எடுத்தால் நல்லாருக்கும் அந்த டிசைனில் எடுத்தால் நல்லாருக்குன்ற மாதிரி ரொம்பவே யோசிச்சு அழகாக ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கும் நல்லா பண்ணுறாங்க இதில் வந்து இளைஞர்கள் மென்மேலும் இன்னும் வளர்ச்சி அடையணும் அவங்க பெருசாக அவங்க துறையில் சாதிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கருத்துக்களும் இளைஞர்கள் வந்து முன்னேற்றப் பாதையில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தோட ஒரு குறிக்கோளோட போனால் பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு மன தைரியமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும் இளைஞர்கள் வந்து எல்லா இதுலயும் ஆர்வமாக செயல்படணும் நல்ல இன்னும் புதுப் புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டு நல்ல வழியில் மக்களை கொண்டு போகணுன்னு நாங்கள் கேட்டுக்குறோம்